வாங்கம்மா என்ன பூ பார்க்கறீங்க

ஆ எங்கள்கிட்ட எல்லாம் விதமான பூவும் இருக்கும்மா டேராப்பூ சாமந்திப்பூ மல்லிப்பூ ரோஜா அது மாதிரி எல்லா பூவும் இருக்கும்மா ஆ இருக்கும்மா இருக்கும்மா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா எங்களுக்குலாம் பழைய ஸ்டா பழைய ஸ்டாக்லாம் எங்கள்கிட்ட எதுவும் இல்லைம்மா அப்பப்போ வர பூவை அன்னன்னிக்குள்ளே நைட்டுக்குள்ளே எப்படியாவது எங்களுக்கு வியாபாரம் ஓடிவிடும் நிறையா கஸ்டமர் இருக்காங்க எல்லா பூவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கறனால் தான் எங்களுக்கு சீக்கிரமேட்டுக்கு வியாபாரம் ஓடிவிடும் ம்ம் ஆ தாங்கம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்னு சொன்னிங்கனா ப க பண்ணிரலாம் ஒரு கிலோ இல் நார்மலாக சா சாதாரணமா இருக்கிற பூவா இல்லை மைசூர் ரோஸ் அது மாதிரியா ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அது ஒரு கிலோ வந்து ஒரு எண்ணூறுரூவா வரும் உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வேணும் ஆமாம்மா விலைய கொ கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு என்னக்கு வேணும்ன்னு சொன்னிங்கனா அது மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா முகூர்த்த நாள்லாம் வில அதிகம் ஆ சரி ஓகே வேணும்ன்னா ஒரு எழுநூறுரூவா போட்டுக்கலாம்மா அதை தவிர கொஞ்சம் கம்மி பண்ணுறது கஷ் இ இல்லை இல்லை இல்லைல ஐநூறுரூவா வரவே வராது எண் எண் எழுநூறுரூவா போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அ அறநூற்றி ஐம்பது தான்ம்மா அதுக்குமேலே குறைக்க வாய்ப்பே இல்லை எங்களுக்கு லாபம் இருக் இ நான் எண்ணூறுரூவா சொன்னேன் நீங்கள் ஐநூறுவான் சொல்லுறீங்க இது வாய்ப்பே இல்லை வேணும்ன்னா ஒரு அறுநூறுவா போட்டுக்கலாம்மா இல் இல்லைமா ஒரு அறுநூறுவா அதுக்குமேலே எங் லாபமே இல்லை லாபமே இல்லாமல் தான் விற்றுட்ருக்கோம் நீங்கள் வேணா நாளைக்கு பாருங்கள் பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே உங்களுக்கு டெலிவரி வந்து நீங்களே வந்து வாய்ங்க்கிறீங்களா இல்லை நாங்கள் வீட்டிலே டெலிவரி பண்ணிடட்டுமா ஓகே நாங்கள் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறோம் உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு நீங்கள் காலைல ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் மேம் ஆ ஆ ஆ எழுதி தந்துவிடுரேங்க ஆனால் உங்களுக்கு கால் பண்ணுறேன் வருமோது உங்கள் இது பேமண்ட் வந்து காலையில நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை இப்போ போகும்போது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் சரி

ஆ தந்துடுரேங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் விஷேஷத்துக்கலாம் இங்கேயே வந்து ஆ இல்லை இல்லைல்ல புதுசு தான் கொடுப்போம் அதே மாரி உங்கள் வீட்டு எல்லா நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க மேம் எங்களோட பூலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு எல்லாம் விஷேஷத்துக்கும் எங்கள்கிட்டேயே வாய்ங்க்கோங்க சரி ஓகே ஆ ஓகே மேம் ஓகே சரி ஓகே ஆ